பொதுவாகவே சாப்பிடும்போது தனியாக போய் சாப்பிட்றத விரும்ப மாட்டோம் தனியாக போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம மனசில் ஏதோ ஒரு சின்ன தனிமை வேணுங்கும்போது அந்த மாதிரி போய் சாப்பிடுவேன் மேக்சிமம் எல்லாேர் கூட சேர்ந்து சாப்பிட்றதுதான் எனக்கு பிடிக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பர் டே எங்கள் ஸ்பெஷல் மூமென்ட்ஸ்லேயே இல்லாட்டினால் ஆனிவர்சரிஸ் அந்த மாதிரி இதுக்கு எல்லாேரும் ஒட்டுக்காக போய் சாப்பிடுவோம் ஸோ மேக்சிமம் வெளியே போய் சாப்பிட்றதும் ஃப்ரெண்ட்ஸ்சோடு போய் சாப்பிடதான் விரும்புவேன் நான் அதுபோக எப்பேயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு லஞ்ச்சோ டின்னரோ சாப்பிட்றதும் வழக்கம் உண்டு ஸோ அதுவும் ஒரு டிஃபரெண்ட்டாக இருக்கும் ஏன்னால் வெளியே போய் சாப்பிட்டு இல்லாமல் எல்லாேரும் ஒரு இடத்துல அசெம்புள் ஆகி அவங்க அவங்க டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் பேசி ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அண்ட் பெரிய நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன் ஸோ ஒரு கோவில் விசேஷங்களில் இல்லை நம்ம காதுகுத்து அந்த மாதிரி நிறையா விசேஷங்களில் கலந்துகிட்டு அதுலேயும் சாப்பிட்ட அனுபவம் உண்டு

எல்லாேர்த்து கூடேயும் ஒட்டுக்காக சாப்பிட்றதுதான் ஒரு நல்ல விருந்தும் கூட ஸோ விருந்துனாலே எல்லாத்துக்கூட சேர்ந்து உபசரிப்புங்கிறதுதான் அதுதான் நல்லாயிருக்கும்